கல்லூர் மாவட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது அதுவும் அந்த வ நகை வெள்ளி அதுலாம் முக்கியமாக தண்ணீர் நீர் சுத்தமான தண்ணீர் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு எண்ணாயிற்றுக்குன்னா எக்ஸ்போர்ட் ஆயிற்றுக்கு வந்துட்ருக்குது அது தானே மெயினு